குட் மார்னிங் சார் சொல்லுங்க ஆமாம் நாங்கள் கேப் டிரைவர் தான் ஓகே போயிடலாம் சொல்லுங்க நான் நாங்கள் கிலோ மீட்ருக்கு டிவெண்டி வாங்குகிறோம் சார் ஆமாம் சார் ஓகே ஓகே சார் நாங்கள் டிரைவர் ஒருத்தங்க வருவார் அவருக்கு தனியாக நீங்கள் சிக்ஸ் கன்ரட் பே பண்ணும் அவருக்கு ஒருநாள் சம்பளம் இது பெட்ரோல் எல்லாத்தையும் சார்ஜ் சேர்த்து நாங்கள் உங்கள்கிட்ட ஸ்டார்ட்டிங் ரெண்டாயிரம் ரூபா வாங்கிவிடுவோம் கிலோ மீட்டர் ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அமௌண்ட் வாங்கிப்போம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ நீங்கள் ஸ்டார்ட்டிங் எங்கே நாங்கள் பிக்கப் பண்ணணும் சரி ஓகே கும்பகோணம் எந்த தெரு திருச்சி நீங்கள் திருச்சி வரணுமெனா கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அந்த கிலோ மீட்டர் கணக்குப் பண்ணி நாங்க அமௌண்ட் என்டிங்கில் அமௌண்ட் சார்ஜ் பண்ணிப்போம் நாங்க பெட்ரோல்லெலாம் நாங்களே பார்த்துப்போம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் ஃபுட் நீங்கள்தான் பார்த்துக்கணும் ஒரு நாள் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒருநாள் டிரைவர் செலவு வித் பே பெட்ரோல் அதை நீங்கள்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கிலோ மீட்ரு இதாகிடும் கிலோ மீட்டர்ஸ் இதே ஆகிடும் அதிலே டேலி பண்ணிதான் உங்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் எல்லா பெட்ரோல்லெலாம் போகதான் சொல்லுவோம் ஓகே வேறு எங்கேச்சும் சா சொல்லுங்க சரி ஓகே சொல்லுங்ணா சரி இப்போ எங்களுக்னே எங்கள் கேப்பிலே புக் பண்ணிக்கலாம் பிரச்சின இல்லை நாங்கள் ரெண்டு கேப் இருக்குது கார் கூட நாங்கள் அனுப்பி விட்டுறோம் நீங்கள் எத்தனைப் பேர் வர்றீங்க ஒரு காரில் நாலு பேர் போகலாம் பேக் சீட்டில் மூணு பேர் ஃபிரண்ட்டில் ஒரு ஆள் உக்காந்து சீட்டில் போனால்தான் உங்களுக்கு கம்போர்ட்டபுளாக இருக்கும் நீங்கள் அஞ்சு பேர் வரனாக்கூட பரவாயில்ல அசெஸ்ட் பண்ணிக்கூடப் போகலாம் நீங்கள் நிறையப் பேர் வந்தீங்கனால் இன்னொரு கார் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கும் நாங்கள் ஆஃபர் சொல்கிறோம் நீங்கள் ரெண்டு கார் புக் பண்ணிணா ஆஃபர் நாங்கள் சொல்கிறோம் ஓகே சார் நன்றி அழைத்ததற்கு நன்றி சார்